வரலாற்றில் சமூக சேவையாளர்கள் ஒழிக்கப்பட்ட நடமுறைகள் பெண்கள் உடன்கட்டை ஏறுவது அன்று நடைமுறையில் இருந்தது இன்று அது ஒழிக்கப்பட்ட நடைமுறையாக இருக்கிறது பெண்கள் உடன்கட்டை ஏறுவது இல்லை என்று எல்லோரும் அவர்க அவரவர் உரிமையுடன் அவரவருக்கு மனதுக்கு பிடித்த படி வாழ்க்கை நடத்துகிறார்கள் பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் அதிகமாக உள்ளது இனவெறி மதவெறி என்று இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள் பெண் சிசுக் கொலைகள் இல்லை சதி செய்வதும் கிடையாது இன்று பெண்கள் கல்வியில் அதிக முன்னேற்றம் அடைந்து நாட்டின் எல்லா வகையிலும் பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள்